பெரும்பாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை ஏறுவது எந்த இடத்துல ரொம்ப போராட்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அனுபவம் இல்லாத செங்குத்தான பொது இடத்தில் மலை ஏறுவது கொஞ்சம் பெரிய போராட்டமாக இருக்கும் ஃப் ஒரு உதாரணத்துக்கு இடத்துக்கு போனோம்னால் இமயமலை பகுதிகளில் மலை ஏறுறதில் ஒரு பெரிய ஆர்வத்தோடு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இமயமலை ஏறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அதுலேயும் இமயமலை பகுதியில் எந்த இடோன்னு பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள இடத்தில் வந்துட்டு நே ஏறுவது ஒரு சாகச நிகழ்வாக நிகழ்த்துறதை வாடிக்கையாகவும் நம்ம மக்கள் வைத்து வச்சி இருக்கிறாங்க இதில் வந்துட்டு பார்த்துட்டு போனோம்னால் ஆபத்துகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலேயெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் மேலே போகும்போது பனிப்புயல் வீசலாம் சில இடங்களில் வந்துட்டு பாறைகள் வழுக்கக்கூடிய திறனாக இருக்கலாம் அதலாம் நம்மளுக்கு தெரியாது தெரியாமல் வந்துட்டு நாம் குத்துமதிப்பாக ஏறுனோம்னால் சில நேரங்களில் ஆபத்துகள்லேயும் சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல வந்துட்டு அந்த பகுதியிலுள்ள வந்துட்டு நாம் மலைப்பகுதிகளில் மலை ஏறுதல் பாறைகளில் ஏறுதல் என்பதெல்லாம் வந்துட்டு பார்த்தின்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது ரொம்ப கடினமானதாக இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம தெளிவாக ஒவ்வொரு அடியையும் உன்னிப்பாகவும் தெளிவாகவும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியத்துத சூழ்நிலைதான் அங்கே நிலவும் அந்த மாதிரி இடங்களில் ரொம்ப உயரமான இடத்துங்களுக்கு போகும்போது சில நேரங்களில் சுவாசப் பிரச்சனையும் கூட வரலாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள தட்ப வெப்பநிலை காற்றினுடைய அழுத்தத்தின் குறைபாடு குறைவாக இருக்கும் காற்றழுத்தம் மேலே போக போக அப்பொழுது வந்து பார்த்தினா ஆக்சிஜன் அதாவது பிராணவாயுனுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி சூழல்களில் மூச்சு விடுதலுங்கூட கொஞ்சம் அதிக வயதானவர்களாக இருந்தால் மூச்சு விடுவதில் கூட நிறைய சிரமம் ஏற்படும் இதனையெல்லாம் நம்ம களையணும் அப்படியுன்னா நம்ம போகும்பொழுதே வந்துட்டு சரியான அளவு சிறிய உருளைகளில் பிராணவாயுவும் எடுத்து செல்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இது வந்துட்டு ஒரு மிக முக்கியமான விஷயோம் நம்ம இதில் எனக்கு தெரிஞ்சே அதிகமானவர்கள் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இந்தியாவில் உள்ள நிலப்பகுதியிலே வந்துட்டு ரொம்ப போராடி ஏறக்கூடிய மலைப்பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இம் இமயமலைச்சாரல் உள்ள மலைப்பகுதிகள் அதுலேயும் குறிப்பிட்டது அப்படின்னு பார்த்துட்டு போனோம்னால் அந்த சொன்ன எவரெஸ்ட் சிகரம் ஆ அது போக வந்துட்டு இந்த சிகரத்தை வந்துட்டு நம்ம இந்திய பகுதியில் இருந்தும் ஏறலாம் அதே போல் வந்துட்டு சீனப் பகுதி எல்லை ஒட்டியும் வந்து நம்ம மேல் இமயமலை பகுதியில் ஏற முடியும் இது போல நிறைய இடங்கள் இருக்குது இங்கேயவே